ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னால் வந்து மண் வந்து ரொம்ப முக்கியம் இங்கே வந்து எப்படின்னா ஒரு களிமண்ணும் செம்மண்ணும் கலந்த மாதிரி ஒரு கரிசல் மண் பகுதி அதனால் வந்து நிறைய விவசாயம் தஞ்சாவூர்னு எடுத்துக்கிட்டாவே வந்து என்னது தஞ்சாவூர் வந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் தான் இங்கே தான் நிறைய விவசாயம் நடக்குது நிறைய வந்து மக்கள் விவசாயத்தை நம்பி தான் வாழ்கிறாங்க அவர்களுடைய வாழ்வாதாரமே அது தான் அப்போ இந்த மண் வளம் வந்து இங்கே நல்லா இருக்குது எப்படின்னு கேட்டால் பொதுவாக வீடுகளெலாம் செடிகளெலாம் நிறையா நாங்கள் வெச்சுசிருப்போம் அதில் வந்து இயற்கையாகவே என்ன வரும் முருங்கை தென்னை இந்த மாதிரி இதெலாம் வந்து நல்லா வளரும் வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் அந்த மண் அவ்வளோ ஒரு இது அந்த ம இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் மாடு எரு ஆட்டு எரு இதெல்லாம் கலந்து பெரிய குழியில் போட்டு மக்க வச்சு அதை எடுத்து செடிகளுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் அதனால் இந்த இந்த பகுதியில் உள்ள மண்ணுக்கே வந்து ஒரு வளம் இருக்குது தஞ்சாவூர் மண்ணுக்கே அதனால தான் தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்னு சொல்கிறோம் தஞ்சாவூரை சொல்கிறோம் அதனால் வந்து இந்த இந்தப் பகுதியில் வந்து நல்ல மண் தரமான மண் வந்து கிடைக்குது அதனால அது வந்து நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்திக்கிறோங்க வயல்களுக்கும் அந்த விழுதிருக்கும்ல அந்த மண்ணே வந்து ஒரு மாதிரி கொழகொழப்பு தன்மையுடையதாக இருக்கும் ஆற்றும் ஆற்றுப்பகுதி ஆற்றுப்பாசனம் தான் இங்கே ஆற்று பகுதியில் உள்ள மணல்களையும் சுத்தமான மணல் எல்லா மண் வகைகளும் கலந்து ஒரு மண் இங்கே வந்து கிடைக்குது அந்த மாதிரி மண்ணில் வந்து நம்ம செடிகளை வந்து உரங்களாக வந்து நிறைய குப்பைக்கூளங்களெலாம் சேர்த்து அதில் சாணம் ஆட்டு எரு இதெல்லாம் போட்டு மக்கி இலைதழைகளெல்லாம் போட்டு அதிலிருந்து அந்த உரங்களை வந்து பயன்படுத்தினோம் அப்போ வந்து என்ன செய்யும் நல்லா செடிகள் வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது அதில்லாமல் அந்தக் காலத்தில் வந்து உரங்கள் இயற்கை உர உரங்களை தான் பயன்படுத்தினாங்க இங்கே வந்து மருந்து வச்சு விலைக்கு வாங்கி அந்தமான உரங்களை வந்து இப்போ நிறைய வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால் உணவே வந்து ஒரு இதாக மாற விஷமாக மாறுது இப்போ உணவே வந்து ஒரு மருந்தாக அந்தந்தக் கட்டத்தில் இருந்துச்சு அதுக்கு வந்து இந்த மண் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது செம்மண்ணும் களிமண் கரிசல் மண் இதெல்லாம் கலந்து ஒரு வகையான மண் வந்து இங்கே கிடைக்குறனால வந்து விவசாயம் செழிப்பாக வளருது நல்லா வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதரத்துக்குத் தேவையான இந்த மண் வளத்தை வந்து இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ்நாடு வந்து இந்த தஞ்சாவூர் மாவட்டம் வந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்குது அப்போ அதுலேருந்து நிறைய விவசாயம் உற்பத்தி அதெல்லாம் இருக்கிறதுனால செடிகள் வந்து பலவிதமான செடிகள் வந்து நாம் வளர்த்திகிட்ருக்கோம் ஒவ்வொன்றும் ஒரொரு மாதிரி வளரணும் இங்கே வந்து வளரக்கூடிய இந்த செம்பருத்தி அப்புறம் இந்த பட்டன் ரோஸு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நல்லாவே வளருது அதுக்கெல்லாம் வந்து இந்த மண் வந்து ஒரு காரணமாக இருக்குது இப்போது ஒரு வேறு வேறு வகையான மண் வகை இதை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு செடிகளுக்கும் வந்து நம்ம வைக்கிம் போது அதில் இந்த மண்ணுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இயற்கையாகவே இந்தப் பகுதியில் உள்ள மண் வந்து ஒரு வளம் மிக்க மண்ணாக இருக்குது அதனால் அதுக்குத் தேவையான உரங்களை வந்து இப்படி இயற்கை உரங்களாக நம்ம பயன்படுத்துகிறதுனால தான் அந்தச் செடிகள் வந்து நல்ல ரொம்ப நாளைக்கு இருந்து வளரக்கூடிய பக்குவத்தை வந்து அது பெறுகிறது இப்போ நெற்களஞ்சியன்னு சொல்றதுலிருந்து நெல் நல்லா வள நெல் கம்பு பயிறு இதெல்லாம் வந்து அதிகமாக இங்கே விளை விளைவிற்கறாங்க அதிலிருந்து எடுத்து வேறு வேறு மாவட்டங்களுக்கு நம்ம வந்து ஏற்றுமதி செய்கிறோம் இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நல்ல சத்தான உணவுப் பொருட்கள் வந்து நமக்குக் கிடைக்குது இப்போ ஒரு வளமான மண்ணிலிருந்து வர வளரக்கூடிய எல்லாமே வந்து ஒரு வளமாக இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துட்ருக்கோம் அப் அதுக்குப் பயன்படுத்துகிற உரம் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி உரங்களை வந்து மண்ணில் போட்டு அதில் காய்கறிக் கழிவுகள் மாட்டுச் சாணம் ஆட்டுச் சாணம் அதெல்லாம் போட்டு இயற்கை உரங்களை வந்து நிறைய நம்ம செடிகளுக்கு வந்து இந்த பகுதியில் முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க விலைக்கு வாங்கி பயன்படுத்தக்கூடிய இந்த ரசாயனம் கலந்த உரங்களை வந்து அதிகளவு பயன்படுத்துவது கிடையாது அதனால் இயற்கை உரங்கள் எப்படி மனிதனுக்கு வந்து ரொம்ப இதை கொடுக்குதோ தேவையான சக்தி இந்த உணவுலிருந்து நம்ம சாப்பிடும் போது அந்த உணவுலிருந்து நமக்கு சக்தி கொடுக்கணும் எந்த ஒரு பக்கவிளைவுகள் நமக்கு ஏற்படக்கூடாது அந்த மாதிரி ஒரு உணவை வந்து இது உற்பத்தி செய்கிறதுனால இந்த பகுதிகள் வந்து ரொம்ப இந்தத் தரமான மண் இருக்கிறதுனால இந்த உரங்களை பயன்படுத்துகிறதுனால தான் இந்த வகையான இந்தப் பகுதியில் உள்ள மண் வந்து ஒரு வளம் மிக்க மண்ணாக இருக்குது அதனால் எல்லா இந்த மண்ணில் வந்து இந்த செடிகளெலாம் வளர்கிறதற்கு இந்த உரங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதனால் தஞ்சாவூர் மாவட்டம் வந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்னு சொல்லிக்கிறதில் ரொம்ப பெருமைப்பட்றோம் இன்னும் அதிகமான நெல் உற்பத்தி இங்கேருந்து அதிகரித்து பல மாநிலங்களுக்கும் பல மாவட்டங்களுக்கும் சாப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு இதை வந்து நாங்கள் செய்கிறோம் உணவு மனிதனுக்கு உணவு தான் ரொம்ப முக்கியம் அந்த ஒரு விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய இந்தப் பகுதி மக்கள் வந்து இதை வந்து ரொம்ப பயன்படுத்திக்கிறாங்க அதனால் ஒரு வளம் மிக்க மண் வந்து இந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி